விவசாயம் மற்றும் கொல்லைப்புற அமைப்புகளில் பார்த்திங்கன்னா ப்ராயிலர் கோழி நாட்டுக்கோழி போந்தா கோழி வாத்து மற்றும் கருங்கோழி இன்னும் ஒரு சில கோழி வகைகளை வளர்க்குறோம் அதாவது பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து கோழிகளுக்கு விவசாயத்தில் கிடைக்கிற கம்பு கேழ்வரகு நெல் இதெல்லாம் தீனியாக போடுகிறோம் கோதுமை மற்றும் உள்ள இதர பொருள்லாம் தீனி போடுகிறோம் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா இந்த கோழிகளை வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் கோழியோட முட்டை அதை வந்து கறிக்கு கேட்குறவங்களுக்கு வியாபாரிங்க வந்து கோழியை உயிர் கோழியாக வாங்கிகிட்டு போவாங்க கறியும் இந்த ப்ராயிலர் கோழிலாம் பார்த்திங்கன்னா கறிக்கு உதவுது கறி அது வந்து கறிக்கார்ட்ட வந்து விற்றுடுறோம் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா உயிர் கோழியாகவும் சில பேர் கோயிலுக்கு நேந்து விட்றத்துக்காக கோழி கேட்பாங்க அவங்களுக்கும் நாங்கள் விற்று அதன் மூலியமாக வருமானம் ஈட்டி நல்லா வணிகம் வியாபாரம் பார்க்குறோம் நல்ல லாபத்தை ஈட்டுறோம் அது தான் இந்த கோழி விவசாயத்தின் மூலமாகவும் கோழி மூலமாகவும் எங்களுக்கு வருமானம் கிடைக்குது